ஏன்ப்பா நாங்கள் காருக்கு புக் பண்ணியிருந்தேமே நீங்கள் காரு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க இவ்வளோ லேட்டாக ஆகுது நாங்கள் சொல்லியே ஒரு மணி நேரம் ஆகுதுங்க நீங்கள் இன்னமும் அனுப்பவேயில்லை இல்லைன்னா நாங்கள் வேறு காரு நாங்கள் புக்கிங் பண்ணிக்கிறோம் இவ்வளோ லேட் ஆகும்னு நாங்கள் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எங்கள் டைம் தான் முக்கியம் நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் போகணும் இல்லைங்களா இல்லை தேவையில்ல நாங்கள் அந்த பைக்கே புக்கிங் பண்ணி காசு காசு க் திருப்பி அனுப்பி வச்சுருங்க